எங்கள் எங்கள் உணவில் வந்து கூடுதல் சுவைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இந்த பொரியல் பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கு தேங்காய் போடுறது பிடிக்காது அப்போ வந்து நான் நான் வந்து அப்போ தேங்காய் இது பண்ணாமல் முட்டை சேர்த்திக்கிவோம் பொரியலில் அப்போ கொஞ்சம் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்க்கு பதிலாக அதை அதை இது பண்ணிக்குவேன் அது சுவை கூடுதலாக இருக்கும் அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி சாதத்துக்குலாம் மசாலா ஐட்டம்லாம் நம் சேர்க்கும் போது இந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி அந்த மாதிரி தனியாக அரைச்சி வச்சிக்குவோம் அந்த பொடி வந்து பிரியாணியில் இந்த மாதிரி சேர்த்திக்கிவேன் அப்போ சேர்த்த ம்போது கூடுதலாக சுவை நல்லாயிருக்கும் அப்போது இன்னொரு இது பார்த்தீங்கன்னா உருளக்கிழங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்வு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி அது சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டும்மா வாய்வு பிடிக்காம அந்த ரகசியமான இதெல்லாம் போடுவோம் அந்த பொருளெல்லாம் இப்போ இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் உருளக்கிழங்கு இதுக்கு வந்து கூடுதலாக சுவை கொடுக்கும் அப்புறமேலு பார்த்தீங்கன்னா கீரை வந்து கடையும் போது பச்சை பசேர்னு அந்த கீரை வந்து பச்சை பசேர்னு இருக்கிறதுக்கு வந்து சுவையாக இருக்கும் அந்த சோடா மாவு வந்து ஒரு துளி ஒரு துளி ஒரு நுனி மட்டும் அந்த கீரைக்கு வந்து சேர்த்தமுன்னா கீரை வந்து அப்படியே பச்சை பசேர்னு நிறம் மாறாமல் அப்படியே கீரை சுவையாக அந்த இதாக இருக்கும் அதனால் வந்து கீரைங்களுக்கு வந்து தனியாக இது பண்ணுவோம் அப்புறம் இட்லி மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இது பண்ணுறதுக்கு இதாக ஆகுறதுக்கு புளிக்கிறதுக்கு வந்து வெண்டக்காய் போடுவாங்க வெண்டக்காய் போட்டு அந்த மாவு இதில் வந்து அரைப்பாங்க வெண்டக்காய் மா மாவு அரைக்கும்போது அது போட்டோம்னா கொஞ்சம் சீக்கரத்தில் புளிக்குங்கிறதுக்கொசரம் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்பறமேலு மாவு வந்து இந்த ப்ரிட்ஜு இல்லாம நேரங்களில் வந்து மாவு வந்து இதாகும் இது பண்ணுறதுக் கொசரம் ரகசியமாக என்ன பண்ணுவோன்னா தண்ணியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதுக்குள்ள வைப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து இந்த வாழைப்பூ வந்து வா இதாகாம துவக்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா அப்போ அந்த ருசிக்காக துவக்க கூடாது நம்ம துவக்காம இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூவ வந்து மோ மோரில் மோர் தண்ணியில் வந்து போட்டுட்டு பொ அப்புறம் பொரியல் பண்ணிணா கொஞ்சம் அதிகமாக பொ துவக்காது அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கோம் அப்புறம் பா பாவக்காயில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் புளிக்காமல் கொஞ்சம் சுவையாக இருக்கிறதுக்கொசரம் பாவக்காயை வந்து என்ன பண்ணுவோன்னா புளி கரைச்சி அந்த இது தாளிக்கும் போது இப்போது எப்படி பொரியல் சமைக்கிறப்போது பொரியலை வதக்குறமோ அந்த மாதிரி புளி தண்ணியை மீன் கொழம்புக்கு ஊத்துகிற மாதிரி புளி தண்ணி ஊற்றுனா அந்த பாவக்காய் கசப்பு தெரியாது டேஸ்ட்டு வரும் அதுக்காக அந்தமாதிரியெல்லாம் பண்ணிருக்கேன் அந்த உணவுகளை ரகசியமாக இது பண்ணிருக்கிறோம் அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்பறமேலு சொரக்காயில் வந்து கல்லக்கொட்ட சொரக்காயில் வந்து கல்லக்கொட்ட இது பண்ணிருக்கேன் கல்லக்கொட்டையை பவுட்ரு பண்ணி அது போட்டுருக்குறேன் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இது ரகசியமாக போட்டுருக்கேன் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது ரகசியம் இது போல உணவு சுவை கூடுதலாக இருக்கிறதுக்கு